எனது இது எனது தொன்றுத்தொட்டு வரும் விவசாய குடும்பங்களில் எனது குடும்பமும் ஒன்று விவசாயத்தொழிலில் நான் மிகவும் விரும்பி செய்வேன் மிகவும் மிகவும் நல்ல நல்ல ஒரு இதைப்படி மேலூன்றி அதை கவனித்தால் நிச்சயமாக வந்து நமக்கு நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது என்று ஒரு கருத்தை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அங்கே பல முக்கியமான இதில் இதுகளில் கிராமப்புற வீடுகளில் வீட்டுத்தோட்டம் அமைக்கலாம் காளான் பண்ணை வளர்க்கலாம் ஆடுகள் கோழிகள் வளர்க்கலாம் பல மேம்பாடுகள் இன்றும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் முந்தைய தலைமுறையிலிருந்து அது அதனால் எனக்கு மிகவும் பிடித்தது என்பது விவசாயத்தொழிலே ஆகும் அதை மேம்படுத்த இனியும் அரசுகள் மாநில மத்திய அரசுகள் முன்வர வேண்டுமென்பது எனது பெரிய அவாவாகும்